நீண்ட பைக் பயணம் மேற்கொள்ளும் போது இடையில் இடையில் தண்ணி நிறுத்தி தண்ணி குடிச்சிக்கணும் உங்களோடய ஆரோக்கியத்தை கவனிக்கின்ற மாதிரி வண்டியோடய ஆரோக்கியத்தையும் கவனித்துக்கணும் இடையில் இடையில் வண்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓய்வை கொடுத்து அதை பொறுமையாக இயக்குனீங்கன்னால் வண்டி நீண்ட தூரம் பயணிக்கலாம் அதாவது நீங்கள் எதிர்பார்த்தத விட நீண்ட தூரத்துக்கு வண்டி பய வண்டியால் பயணிக்க முடியும் அந்த வண்டிக்கு ஓய்வு கொடுக்குறனால அந்த டைம் நீங்களும் ஓய்வு எடுத்துக்க முடியும் நம்ம நீண்ட தூரம் பயணம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம மனம் தளர்ந்துட கூடாது கொஞ் கொஞ்சம் தூரம் போகிற சென்றதுக்கு அப்புறம் மனம் தளர்ந்துடும் இன்னும் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படின்லாம் யோ யோசிக்கவே கூடாது நீண்ட பயணத்தின் போது உங்களுடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கணுன்னால் ஒரு புது விதமான உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுமே உங்களால் நீண்ட பயணத்தை வெற்றிகரமாக முடிக்க முடியும் ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்காக நீங்கள் வந்து நீண்ட பயணத்தின் போது அதிக உணவுகளெலாம் உட்கொள்ளக் கூடாது ஒரு போதுமான அளவுக்கு அதாவது ஒரு நார்மலாக நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு முக்கால்வாசி சாப்பிட்டீங்கனாலே போதுமானது ஏன்னால் வண்டி ஓட்டுறதுனால இடையில இடையில நீங்கள் நிறுத்தி டீ குடிக்கிறது ஜூஸ் குடிக்கிறதுலாம் குடிப்பீங்க போதுமான அளவுக்கு உங்களுக்கு எந்த எந்த உணவுலாம் ஒத்துக்காதோ அதெல்லாம் வந்து நீண்ட பைக் பயணத்தின் போது தவிர்க்கணும் அப்படி தவிர்க்க தவிர்க்க முடியலை அப்படினீங்கன்னா உங்களுக்கு அது ஆரோ உங்கள் ஆரோ உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப பெரிய தீங்கை விளைவிச்சுடும் அதனால உங்களோடய நீண்ட பைக் பயணம் வந்து தடைப்பட கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து போதுமான வரைக்கும் இந்த பழங்கள் பழங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லது அதுக்குன்னு நீங்கள் வெறும் பழங்களே எடுத்திங்கன்னால் உங்களுக்கு ஆரோக்கியத்துக்கு குறை வரும் எனர்ஜி கிடைக்காது அடிக்கடி எதாவது கிடைக்கிற இடத்துல வேறு வேறு ம நீங்கள் நீண்ட பயணம்னால் வேறு வேறு மாநிலங்கள் செல்லும் பொழுது வேறு வேறு பிரச்சனைகள் வரலாம் அதனால் பயணத்தின் போது ஒரு ஒரு அளவாக சாப்பிட்டுக்கணும் சாலையில் வெளில சாலையில் செல்லும் போது பல வகையான உணவுகள் உங்கள் கண்ணில் படும் ம அந்த உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படினு நினைச்சீங்கன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்புடணும் நீங்கள் அவசரப்பட்டு நிறையா நிறையா சாப்பிட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உங்களுக்கு வெயிட்டாக தெரியும் உங்கள் உடல் உடல் எடை கொஞ்சம் வெயிட்டாக தெரியும் அதனால் தூக்கம் அதிகமாக வரும் தூக்கம் வந்ததுனால் உங்களால் வண்டியில் பயணம் செய்ய முடியாது